மயில் ஆட்டோங்களா நான் கொஞ்சம் ஈரோடு போகணும்ங்க வர முடியுங்களா கொஞ்சம் போய்ட்டு அங்கே நான் நான் இது ட்ரெயினை பிடிக்கணும் இன்டெர்சிட்டி பிடிக்கணும் சரிங்க நீங்கள் வந்தீங்கனா இப்பவே வந்தீங்கனா சரியாக இருக்கும் சரிங்க நீங்கள் அங்கே ட்ராப் பண்ணிவிட்டு வந்துடலாம் ஓகேங்க ரெடியாக இருக்கிறேன்